சார் வணக்கம் சார் வீரர் ட்ராவல்ஸ் தானே சார் சார் ஒன்னுமில்ல நேற்று உங்கள் கார் எடுத்துட்டு இதுக்கு போயிருந்தோம் சார் டூர் போயிருந்தோம் உங்க கம்பெனி கார் தான் ஆமாம் ஆமாம் கோயிலுக்கு போயிருந்தோம் ஆமாம் நம்ம டிஸ்ட்ரிக்கில் தான் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போய்ட்டு வந்தோம் கார் எடுத்துக்கிட்டு நான் நேற்று ஒரு நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருப்போம் சார் உங்கள் காரில் என்ன சார் இவ்வளோ மோசமாயிருக்கு கார் சொல்லுங்கள் சார் சீட்டு சரியில்லை டிரைவர் ரூட்டை மாற்றி மாற்றி போகிறாரு ஹார்ன் வேலை செய்யமாட்டங்கிது எங்களுக்கு வர்றத்துக்கே ரொம்ப பயமாயிருக்குங்க சார் எப்போ எடுத்தோங்கிறீங்களா நம்பர் கேக்குறீங்களா ஆமாம் நேற்று காலையில் சார் நயன் ஓ கிளாக் இருக்கும் பாருங்க இந்த ஃபோன் பண்ற நம்பர்லயிருந்து தான் புக் பண்ணேன் ஆமாம் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டுருக்கேன்ல இந்த நம்பர்லயிருந்து தான் சார் புக் பண்ணேன் நேற்று காலையிலயிருக்கும் ஆமாம் சார் அது ஃபோன் ரொம்ப இதாக ஆகிடுச்சி சார் நேற்று உங்க கார் எடுத்துகிட்டு போய்கிட்டு அங்கே இதை பண்ணி அதை பண்ணி ஏன்டாப்பா வந்தோம்னு ஆயிடுச்சிங்க சார் அவ்வளவு இதாக போய்டுச்சி நேற்று ஆமாம் தேவையில்லாமல் இங்கயிருந்து அங்கே போய் அங்கயிருந்து இங்கே வந்து உங்க கார் எடுத்துகிட்டு போய் பஞ்சர் போய் கார் ரோட்டில நின்று ஒரு மணியிருக்கும் சார் உச்சி வெயில் இருக்கும் கார் பஞ்சராக போய்டுச்சி நிற்கிறோம் வெயில்ல வெயில் தாங்க முடியுமா சார் இந்த நாள்ல இல்லை ஏன் சார் காசு மட்டும் கரெக்டாக வாங்குறீங்க சொல்லுங்கள் சார் கிலோமீட்டருக்கு பன்னெண்டுரூபா வாங்குறீங்கல்ல கரெக்டாக ஒரூபா கூட குறைக்க மாட்றீங்கல்ல அப்போ கரெக்டாக அழைச்சிட்டு போகணும்ல சார் எங்களை சொல்லுங்கள் சார் அவ்வளோ நேற்று இதாக போயிடுச்சிங்க சார் உங்கள் கார் எடுத்துகிட்டு போய் அவ்வளோ பெரிய ரிஸ்க் நேற்று இருந்து பஞ்சர் ஒட்டி அதை பண்ணி இதை பண்ணி அப்பா சீட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு உட்கார முடியலை ஹார்ன் வேலை செய்யாது ஹார்ன் வேலை செய்யாதனால் டிரைவர் ரூட் வழியே கிடைக்கமாட்டேங்குது பொறுமையாக போறார் வேகமாக போக வேண்டிய இடத்துல பொறுமையாக போறார் பொறுமையாக போக வேண்டிய இடத்துல வேகமாக போறார் அது எங்களுக்கே ஒரு பயமாக தாங்க முடியலை காரில் ட்ராவல் பண்ணப்போ என்னடா இது இப்படி ஓட்டிகிட்டு போகிறாரே அப்படிங்குற மாதிரிஆகிடுச்சி அப்புறம் அப்படியே ஒரு வழியாக ஏதோ உருட்டிகிருட்டி கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு வச்சிங்க இல்லை நாங்கள் காசு கொடுத்து தான் சார் போகிறோம் இப்படியெல்லாம் இருந்தால் நல்லாவாயிருக்கும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஒரு இடத்துக்கு நார்மலாக போகணும் வரணும்னு தான் நாங்கள் இது பண்ணி தான் பிளான் பண்ணி தான் போகிறோம் இதை மாதிரி கார் இது மாதிரி ஓட்டி இது மாதிரி போய்ட்டு வந்தால் நம்மளுக்கு ஒரு நிம்மதியிருக்குங்களா சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் ஆமாங்க சார் இங்கிருந்து நாங்கள் சொந்தகாரவங்க ஃபஸ்ட் இதுக்கு போனோம் கோயிலுக்கு போய்ட்டு கோயிலுக்கு போய்ட்டு போகிறதுக்கே அங்கே முடிஞ்சிருச்சு கோயில்லயே போறார் போறார் பொறுமையாக போறார் ஹார்ன் இல்லாததனால் ஃபாஸ்ட்டாடிச்சி ஹார்ன் அடித்து அவரால் போக முடியலை டிரைவரும் ஒரு பிக்கப்பாக இல்லை ரொம்ப சுறுசுறுப்பே இல்லாமல் அவர் அப்படியே எனக்கென்னான்னு கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஓட்டிகிட்டு போகிறாரு அப்புறம் இங்கருந்து அங்க போயி அப்புறம் அங்கருந்து இங்க வந்து ஏன் சார் கேக்குறீங்க நேற்று பெரிய இதா போயிடுச்சி நேற்று உங்க டிரைவரால அப்புறம் ஒரு வழியாக அப்படியும் இப்படியும் அங்க போய் அப்புறம் இங்கே போய் அதை பண்ணி இதை பண்ணி எதோ வந்துட்டோம்னு வச்சிக்கொங்க இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாவா சார் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் ஒரு கார் எடுத்திட்டு டூர் போகிறோம் நிம்மதியாக போனோம் நிம்மதியாக வந்தோம்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆமாம் இல்லை உங்க ட்ராவல்ஸ் நல்லாயிருக்கும்னு தான் புக் பண்றோம் நீங்க இந்த மாதிரி கிழிஞ்ச சீட்டையும் வச்சிக்கிட்டு பஞ்சர் ஸ்டெப்னி இல்லை காரில் பஞ்சர் கடைக்கு இங்கயிருந்து நாங்கள் போகிறோம் பேஸேன்ஜர்ஸ் இங்கயிருந்து தூக்கிட்டு போய் அங்கே ஒட்டி பஞ்சர் ஒட்டி அப்புறம் வண்டியில கொண்டு வந்து மாட்டி ஸ்டெப்னி இல்லாததனால் சரி பண்ணி ஹார்ன் சரியா வேலை செய்யாமல் வெயில்ல இங்கயிருந்து போய் நாங்கள் தூக்கிட்டு போனோம் சார் இங்கயிருந்து ஸ்டெப்னி இல்லாததனால் வண்டியில மூணு கிலோமீட்டர் அந்தாண்ட பஞ்சர் ஓட்ட கண்டுபிடிச்சி நாங்களாம் அலைஞ்சி திரிந்து கண்டுபிடிச்சி காரில் பஞ்சர் ஒட்டி அப்புறம் மறுபடியும் அங்கே கோவிலுக்கு சாமி கும்பிட போய் லேட்டாக போய் அப்புறம் அதுவும் இல்லாமல் போய் அப்புறம் மறுபடியும் எங்க சொந்தகாரவங்க வீட்டுக்கு லேட்டாக போய் அப்புறம் அங்கேயிருந்து இங்கே வந்து லேட்டாக வந்து டிரைவரும் இவ்வளோ ஒரு கேர்லெஸ்ஸான பெர்சனாக இருக்கக்கூடாது டிரைவிங்லயிருக்க பெர்சனுக்கே ஒரு கேர்ஃபுல் இருக்கும் ஒரு அட்டேன்ஷன் இருக்கும் டிரைவருக்கே ஆனால் உங்கள் டிரைவர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கார் ரொம்ப ரொம்ப கேர்லெஸ் ரொம்ப இதான் இருக்கார் எனக்கென்னான்னு ஓட்டிட்டு போவாரு எனக்கென்னான்னு வர்றாரு இந்த மாதிரி இருந்தால் நல்லாவா சார் இருக்கும் சொல்லுங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்புறம் அப்படியே உருட்டிகிருட்டி வந்தாச்சின்னு வச்சிங்க இது என்ன சார் இது சொல்லுங்கள் சார் இப்படிலாம் இருந்தால் நல்லாவா இருக்கும் அங்கே போய் இங்க போய் அப்படி கண்டுபிடிச்சி இப்படி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக வந்துட்டோம் பஞ்சர் கடையில் ஒட்டி டிரைவர் அப்படியே பொறுமையாக ஓட்டி கொண்டு வந்து விட்டுட்டாரு ஆமாம் சார் பஞ்சர் ஆகிடுச்சிங்க சார் உங்கள் டிரைவரை கேளுங்க மணிக்கு இந்த நம்பருக்கு யார் புக்கிங் கார் எடுத்தோங்கிறத அவரை கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னா எல்லாம் தெரியும் உட்காரவே முடியலை லேடீஸெல்லாம் சீட்டு சரியில்லை எல்லாம் பாவம் உட்காரவே முடியலை அவங்களாலலாம் அவ்வளோ தடுமாற்றம் நேற்று பெரிய பிரச்சனையாக போய்டுச்சி தடுமாற்றமாக போய் அப்புறம் பஞ்சர் ஒட்டி அதை பண்ணி இதை பண்ணி ஒரு வழியாக வந்து சேருகிறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சிங்க சார் ஆமாம் ஆயிடுச்சி அவ்வளோ ஒரு இதாக போய்டுச்சி ஆமாம் ஆமாம் சார் ஆமாம் சரி ஓகே சார் இல்லை இதுதான் இனிமேல் இந்த தவறு வராமல் பார்த்துக்குங்க ஸ்டெப்னி எடுத்துகிட்டு போங்க கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க உஷாராக போங்க உஷாராக வாங்க அதுதான் நான் சொல்கிறேன் உங்களோடய அசால்ட்டால் யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராமயிருந்தா நல்லதுதான் ஆமாம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கேர்ஃபுல்லாக போனோமா வந்தோமான்னு இருந்திருந்தா எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது யாருக்குமே வராது அதான் இந்த மாதிரி இல்லாமல் நல்லவங்களாக நல்ல டிரைவரை போடுங்க காரில் நல்ல சீட்டெலாம் நல்லா கவர் பண்ணுங்க ஸ்டெப்னி போடுங்க சரிங்களா இட்ஸ் ஓகே ஓகே தேங்க் யூ